நான் இப்போ வந்து ஒரு பெட்ஷீட் வாங்குனப்பா இங்கே விற்கிறக்கு கொண்டு வந்தவங்கள்கிட்ட அது வந்து இப்போ நல்ல பார்க்கும் போது நல்லா இருந்தது ஆனால் நம்ம வாங்கி பார்தத்துக்கப்பறோம் அது குளுரும் தங்குறது இல்லை அது வெயில் குள்ளேதான் போயிடுச்சு இப்போ வந்து குளிர் காலம் அது வந்து நம்ம கலரும் போகுது ரொம்பவுமே பார்க்க மெலிசாகவும் இருக்குது நம்மளுக்கு அது குளுரே தாங்குறது இல்லை அதனால நம்ம நீங்கள் இனி வாங்கும்போதும் குவாலிட்டியும் அது சரி இல்லை நம்மளுக்கு இப்போ வெயிலே அடிக்கிறது இல்லை காய வைக்ககும் முடியுறது இல்லை அதனால நீங்கள் யாராச்சும் வாங்கினாலும் அதை பார்த்து வாங்கிக்கங்க நீங்கள் பார்த்து வாங்குங்க என்ன மாதிரி ஏமாந்துறாதிங்க நீங்களும் வெளியில் கொண்டு வரவங்ககிட்டே பார்த்து விலைய அதிகம் கொடுத்து அமௌண்ட்டும் கூட பே பண்ணிகிட்டேன் நானும் கொடுத்துதான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கு அப்புறோந்தான் இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு அது ரிட்டன் பண்ணுறக்கும் முடியாது அதனால நீங்கள் யாராச்சும் வாங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாரி பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிங்க என்ன மாதிரி ஏமாந்துறாதிங்க அதனால் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிங்க